நாங்கள் குடும்பத்தோடு தோட்டக்கலையில் தோட்டம் வீட்டில் வச்சுருக்கோம் சார் எல்லோரும் சேர்ந்து பிள்ளைங்க எல்லாம் கத்திரி மிளகா காய்கறிகள் பல செடிகள்லாம் முள்ளங்கி கேரட் கேரட்டு முள்ளங்கி பீட்ரூட்டு இதெல்லாம் தோட்டத்தில் போட்டு காய்கறியெல்லாம் உற்பத்தியாக்கி எதாவது சில்லற வியாபாரி வந்தால் கொடுப்போம் இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வச்சு நாங்கள் தோட்டத்தில் பிள்ளைங்க அப்புறோம் நான் மனைவி பசங்கள் பிள்ளைங்கலாம் சேர்த்துதான் செ செய்வோம் எல்லோரும் எல்லாம் ஒற்றுமையாக அது சேர்ந்து தான் அந்த தோட்டத்தை பராமரித்து பண்ணுவோம்